ஹலோ அபர்னா டெக்ஸ்டைல்ஸா நாங்கள் காரைக்குடிலேருந்து பேசுகிறோம் மேம் உங்கள் கடையில் வந்து டிஸ்கௌண்ட்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம் எதுக்கு மேம் டிஸ்கௌண்ட் இருக்குது ஓகே மேம் மேம் நம் நம்ம கடை ஓகே மேம் மேம் எனக்கு வந்து ஒரு ஃபார்மல் ஷர்ட்டும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் வேணும் மேம் ஓ ஓகே மேம் மேம் நம்ம கடை எங்கே மேம் இருக்குது காரைக்குடில ஓகே மேம் நான் விசிட் பண்ணுறேன் இன்னிக்கு கொஞ்ச நேர கழிச்சு வரேன் மேம் த்ரீ ஓ க்ளாக் போல் வந்து விசிட் பண்ணுறேன் ஓகே மேம் தேங்க்யூ மேம்